நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு அதிகமாக விரும்புகிற ஒரு இடம் சொல்லி பார்த்தோம்னா எனக்கு வந்து கேரளா போகணுன்னு ரொம்ப ரொம்ப நாள் ஒரு ஆசை அந்த இடத்தோட கிளைமேட்டை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது அதாவது கேரளா கிளைமேட் வந்து எப்போவுமே வந்து ஒரு கூலிங்கான ஒரு ஏரியாவாக இருக்கும் அது அதிகமாக அதில் பச்சைப் பசேர்ன்ருக்கும் நேச்சர் நேச்சர் தான் அங்கே முக்கால்வாசி அதிகமாக பேசும் பிளஸ் அந்த ரெயின் ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோலியாக அது ரெயின் பேஞ்சி அந்த மப்பாக இருக்கிற மாதிரி அந்த கிளைமேட் நல்லா கூலிங்காக இருக்கும் அந்த ஏரியா அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை கேரளால நிறையா விசிட்டிங் ஏரியா இருக்குது அங்கே ஒரு இடத்தில் ரோ ஒரு நாள் ஒரு ரெண்டு நாள் அந்த இடத்தில் வந்து ரூம் ஸ்டே பண்ணி அந்த இடத்தில் இருக்கணும்னு ஓ ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு கேரளா அப்பறம் அந்த இடத்துல உள்ள எதுக்காக அந்த அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எனக்கு அட்வான்டேஜாக பிடிச்ச ஒரு விஷயன்னு பார்த்தா கேரளா கேர்ள்ஸ் அந்த பொண்ணுங்களை பார்க்கறத்துக்காகவும் பிளஸ் அந்த அந்த வியூ அந்த ஊர்ல வந்து அதிகமா கோக்கனட் ட்ரீஸ் தான் அங்கே அதிகமாக இருக்கும் அந்த மரம்னு பார்த்தோம்னா அங்கயிருந்து அங்கே உள்ள கல் அதுல மரத்திலேருந்து கிடைக்கிற ஃபுட்டுன்னு பார்த்தா இந்த தென்னங்கள் அங்கே அந்த இடத்தில் போய் சாப்புடணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை பிளஸ் அதைவுட இன்னொரு இடன்னு பார்த்தோம்னா கோவா கோவா போறத்துக்கு ரொம்ப பிடிக்கும் கோவா போகிறத்துக்கு எதனால் ரொம்ப பிடிக்குன்னா அது ஒரு மினி ஃபாரின் கன்ட்ரி மாதிரி அது ஒரு ஃபாரின் கன்ட்ரி மாதிரி தான் இருக்கும் பிளஸ் அங்கே நிறையா ஃபாரினர்ஸ் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் கோவா பீச்சில் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அந்த இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் நீட்டாக குப்பை இல்லாமல் கொஞ்சம் டீசண்டாக இருக்கும் ஒரு ஃபாரின் ஏரியாவை பார்க்கற மாதிரி இருக்கும் நம்ம லோ பட்ஜெட்ல ஒரு ஃபாரின் ஏரியா பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம்னால் அது கோவாவா தான் இருக்கும் கோவா அந்த இடத்தை போய் பார்க்கணும் அப்புறம் பிளஸ் அந்த இடத்தில் ஒரு இருக்கிற புட்டெல்லாம் சாப்புடணும் அதேமாரி அங்க் அங்கேயும் நிறையா ஃபாரினர்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அதேமாரி நிறையா எனக்கு பிடிச்ச மற்ற ஒன்று கேரளா கோவா ரெண்டுமே அது ஒரு நல்ல இடம் நல்லா ஸ்பார்ட்ஸாக இருக்கும் பிளஸ் அதைவிட இன்னொரு இடம் பிடிச்சது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மலையேற எனக்கு ரொம்ப பிடிக்கும் மலை ஏறுறதுன்னா அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு மலைன்னு பார்த்தா சிவன் இருக்கிற ஒரு பருவத மலை அந்த பருவத மலையில் அதாவது அந்த பருவத மலைங்கிறது வந்து ஒரு மலைகளுக்கெல்லாம் பெரிய மலை ரொம்ப ஹை ரிஜ்ஜில போயிருக்கும் அதாவது ஒரு எனக்கு பிடிச்ச ரெண்டு மலைன்னு பார்த்தா ஒன்று வந்து வெள்ளையங்கிரி இன்னொன்னு வந்து பருவத மலை வெள்ளையங்கிரி மலைங்கிறது வந்து லாங்காக ரொம்ப லாங்கஸ்டாக இருக்கும் ஏறும்போது நிறையா நேச்சர் பார்த்துக்கிட்டு ஏழுமடைய ஏழுமலையை கடந்து போனால் தான் அந்த வெள்ளையங்கிரி மலையோட டாப்ப நம்ம பார்க்க முடியும் ஆனால் இது பருவத மலைங்கிறது உனக்கு நம்மளுக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் கொடுக்கப் போறதில்லை இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக செங்குத்தாக ஏறுகிறதுனால அது பருவத மலையில் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஏறிடலாம் பிளஸ் இதில் வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் ஆன் நால் டைப்பான ஒரு மலை இருக்கும் பருவத மலையில் அது என்னென்ன டைப்புன்னு பார்த்தோம்னா ஒன்று வந்து படியால் அதிகமாக சூழ்ந்திருக்கும் ஒரு ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு ஏறுகிற அந்த பெனிஃபிட்ஸ் அதில் கிடைக்கும் அதை ஏறி முடிச்சு நம்ம மேலே போனோம்னால் அதுக்கப்புறம் பாறை மலைன்னு ஒன்று இருக்கும் பாறை மலையில் நம்ம ஏறணும் அந்த பாறை மலையில் ஏறும்போது ஃபஸ்ட் அந்த ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டு ஏறும்போது நமக்கு அதிகமான ஒரு டெம்ப்ரேச்சர் இருக்கும் அதுக்கந்தாண்ட பாறை மலையில் ஏறும்போது நமக்கு அந்த டெம்ப்ரேச்சர்லாம் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்தில் வந்து நமக்கு கூலிங் தான் அதிகமாக நமக்கு இருக்கும் ஃபுல்லா வேர்க்கே வேர்க்காது பாறை மலை அந்த இடத்தை அதுக்கும் மேலே போனோம்னால் அது வந்து கடப்பாறை மலைன்னு சொல்லுவாங்க ஃபுல்லா கம்பி குத்தி வச்சி ரொம்பவே ஒரு செவன்ட்டி டிகிரி ஆங்கிள்ல நம்ம ஏறுற மாரிருக்கும் அந்த மலை அந்த மலையில் ஏறி அதுக்கு மேலே ஹை ரிஜ்ஜில போய் பார்த்தோம்னா அங்கே இருக்க வியூஸுலாம் பார்த்தா நிறைய ஓ மலையே அந்த மலையிலேருந்து பார்த்தா கீழே இருக்கிற மலையே சின்னோண்ட்ருக்கும் அதனால் நம்ம நம்ம அதுக்கு மேலே போய்ட்டு அதில் இருக்கிற அந்த சன்செட்டை பார்த்தோம்னா அதுக்கு கீழ் நம்ம வந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த கீழ ஃபுல்லாவே அந்த மேகங்கள் மூடி நம்ம எதோ சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த ஃபீல் இங்கே கொடுக்கும் அதனால் அந்த இடத்துக்கு போகிறத்துக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பருவத மலை அது ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் ஒரு ட்ரிப் மாதிரி அங்கே போகணுன்னு ஒரு ஆசை கோவா கேரளா அதேமாதிரி இந்த பருவத மலை இது மூணும் ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பார்ட் இது அந்த இடத்துக்கு போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அப்பறம் அதவுட எனக்கு மெச்சூரிட்டி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அடுத்த நம்ம ஒரு ஒர்க் பேஸ்டு போகணுன்னு பார்த்தா வெளிநாடு சைடு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்று இருக்குது அது எந்த இடமாக இருக்குதுன்னு பார்த்தா அது வந்து சிங்கப்பூர் போகணுன்னு ஒரு ரொம்ப ஒரு ஆசை சிங்கப்பூர் வந்து ரொம்ப ஒரு தமிழ் பேசுகிற ஒரு கன்ட்ரியாக இருக்கும் ஏன்னா அங்கே வந்து நிறையா ஃபாரினர்ஸ்னாலே அங்கே நமக்கு வந்து தமிழர்களிருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் நிறையா இங்கிலிஷ் பேசுறத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆகும் ஆனால் சிங்கப்பூரை பொறுத்தளவுக்கு அங்கே முக்கால்வாசி எல்லாருமே தமிழர்கள் தான் அந்த இடத்துல அதிகமாக வாழ்ந்துகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு ஒர்க்கோ இல்லை எதாவது ஒரு டூரிஸ்ட்டமோ நம்ம சுற்றி பார்க்கற போகிறனாலும் சரி இந்த ஒர்க் கிடச்சாலும் ஒரு நல்ல பெனிஃபிட் தான் நமக்கு அதுமாரி சிங்கப்பூர்ல நமக்கு வந்து நிறையா சீன மக்கள்கள் தான் அதிகமாக அந்த இடத்துல இருப்பாங்க அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இந்தியர்கள் அதிகமாக இருப்பாங்க அதுமாதிரி சைனாவில சைனா மக்களும் அங்கே அதிகமாக இருப்பாங்க சிங்கப்பூர்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்பாட்னு பார்த்தா சிங்கப்பூர் கொஞ்சம் சின்ன கன்ட்ரி தான் அது ஒன் டேலே சுற்றி பாத்துடலாம் அதேமாரி அந்த இடத்தையும் போய் ஒரு நாள் சுற்றி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை தென் அதேமாரி பக்கத்தில் சிங்கப்பூர் பக்கத்திலையே மலேசியா இருக்குது அதேமாதிரி மலேசியால இருக்கிற அந்த மலேசியாவுக்கும் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது பார்க்க சிங்கப்பூர் போய்ட்டு அடுத்து அங்கேயிருந்து மலேசியா போகணுன்னு ஒரு தாட் மலேசியாவில எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல என்ன விசிட் பண்ணுறத்துக்கு கொஞ்சம் சூட்டபுலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு முருகர் கோயிலிருக்கு முருகர் சில கிட்டத்தட்ட எத்தனையோ அடி உயரத்துக்கு அந்த முருகன் சிலைய வச்சிருக்காங்க அந்த முருகன் கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ஒரு ஆசை அதாவது மலேசியாவுல இருக்க முருகன் கோயில் அந்த கோயிலையும் போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை இந்தந்த இடத்தெல்லாம் ஒரு நாள் ஒரு தடவையாது விசிட் பண்ணனும் பயணம் செய்யணுன்னு ஒரு ஆசை அதுக்கு ஏன்னா அந்த மாதிரி அந்த கடவுள் பக்தி பிளஸ் அந்த நேச்சர் அதெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை